தேர்தல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கனா இந்த பிரச்சார கூட்டம் நடக்கும் டிராஃபிக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பாத்தோனா இந்த போஸ்டர் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்லாருக்கிற சுவுரு அப்புறம் ரோடு ஓரத்தில் இருக்கிற அந்த சுவுரு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனா பணம் தரேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பணம் ஒவ்வொரு கட்சிலேருந்தும் ஒவ்வொரு இது டார்ச்சர் பண்ணுவாங்க அதேமாதிரி எல்லாத்தையும் ஊருக்குள்ளே நிக்கும்போது எல்லாம் ஒரே சொந்தபந்தமாகவே இவங்களுக்கு போடுறதா இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடுறதான்னு சொல்லி அந்த சந்தேகங்கள் இருக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஓட்டு போடுகிற இடத்துக்கு போய் நிக்கும்போது கூட்டமாக இருக்கும் அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் வெயிலாக இருக்கும் வெயில் வெயில் டைம்மு சாப்பிடாம தண்ணிக்கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு அங்கே போய் வெயிலில் நிக்கிற மாதிரி இருக்கும் வயிசானவங்க வயசான பாட்டி தாத்தா அவங்களை எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க அதாவது வெயிலில் வந்து நிற்க முடியலன்ற பட்சத்தில் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கடைசியில் கூட்டம் கொறைஞ்சதுக்கப்பறம் தான் அவங்கள உள்ளே விடுவாங்க அவங்களும் சிரமமாகத்தான் வெளியே வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னும் என்னன்னா இந்த கட்சிக்கொடிகள் கட்டுவாங்க இப்போ ரோட்டு மேலேயே ரோடு இருக்குன்னா அந்த ரோட்டு சென்டர்லேயே கட்சிக்கொடியை கட்டிடுவாங்க வண்டி வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசீட்டில் வர்ற வண்டி என்ன என்ன வண்டி வருதுன்னு தெரியாது அது இந்தப்பக்கம் போகுது இந்தப்பக்கம் போகுதா இல்லை அந்த பக்கம் போகுதான்னு தெரியாது அது ஒரு பிரச்சனை உண்டாகும் போகும் வண்டி போறதுக்கு இடமே கிடைக்காது எல்லாம் கூட்டமாக இருக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து அன்னைக்கு விடுமுறை லீவு வேற விட்டுருவாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிப்பும் அன்னைக்கு ஒருநாள் இது போச்சு இன்னும் சாப்பாடு வசதி இருக்காது ஒவ்வொரு இதுக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரத்தில் ஒவ்வொருத்தாளுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ தூரம் நடந்து போய் ஓட்டு போடணும்